பைனாக்குலரை வச்சு நம்ம வந்து தூரமாக இருக்கற பறவை வந்து நம்மால் கண்காணிக்க முடியும் இது வந்து எட்டுலிருந்து நாற்பத்தி ரெண்டு இஞ்ச்சி இல்லைனா பத்திலேருந்து நாற்பத்தி ரெண்டு இருக்கற இஞ்ச்சி பைனாக்குலரை வச்சு நம்ம வந்து பறவை வந்து தூரத்திலேருந்து ரொம்ப வந்து அக்யூரேட்டாக பார்க்க முடியும் அதுக்கப்புறம் அளவுக்கு பெரியவை அல்ல காட்டுப் பகுதியில் இருக்கிறதுலேருந்து நம்மளால் ஈஸியாக அதை எடுத்துகிட்டு போக முடியும் இரண்டு க இரண்டு கண்ணில் வச்சு நம்மளால் ஈஸியாக வந்து அதை வந்து ஸ்க்ரோல் பண்ணி நம்மளால் பார்க்க முடியும் இதால் பறவையோடய ரெக்கை அது வந்து அசைகிறது அதோடய இதெல்லாம் வந்து எந்த சிரமமும் இல்லாமல் நம்மளால் ஈஸியாக கேரி பண்ணிக்க முடியும் பறவை வந்து வாட்ச் பண்ணவும் முடியும் அதுக்கப்புறம் ஸ்போட்டிங் ஸ்கோப் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோனால் மலை நீர் பகுதி அங்கெல்லாம் வந்து நம்மளால் ஸ்போட்டிங் ஸ்கோப்பை வச்சு யூஸ் பண்ண முடியும் இது வந்து ஸ்மார்ட் ஃபோன் அதெல்லாம் வந்து கணக்கு பண்ணி நம்மளால் வந்து ஃபோட்டோ எடுக்க முடியும்